என் பகுதியில் எல்லா மதத்தினரும் வாழுகிறாங்க அவங்க அவங்க பொருளாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட வாழ்வாதாரத்தை அமைச்சிக்கிறாங்க ஒரு சில பேர் சொந்தம் விட்டுப் போகக்கூடாதுன்னு சொந்தத்தோடு சேர்ந்து வாழுகிறாங்க ஒரு குறிப்பிட்ட பிரதிநிதித்துவத்தில் பார்த்தா எத்தனையோ சமூக நல ஒரு நேரத்தில் வாழுகிறாங்க அப்புறம் அவங்களோட மொழி பண்பாட்டு சமயத்தில் மட்டும் கொஞ்சம் சின்ன சின்ன வேறுபாடு இருக்கும்